ஹலோ நான் சென் ஜோசஃப் ஸ்கூல் ப்ரின்ஸ்பால் மேம் பேசுகிறேன் சொல்லுங்கள் ஓ ராஜா ஃப்ரம் ஓகே ஓகே டெல் மி சொல்லுங்கள் ஓகே எப்படி கேர்லெஸ்ஸாக நீங்கள் சொல்கிறீங்க

ஆமாங்க மஸ்ட்டுல்ல ஐடி கார்டும் ஆக்ஸஸ் கார்டும் ரொம்ப மஸ்ட்டு அசால்ட்டாக தொலைச்சேன்னு சொன்னால் எப்படி ஃபைனுன்னு தெரியும்ல அது திருப்பி வாங்குகிறது எவ்வளோ கஷ்டம்னு தெரியும்ல புரொஸிஜர்லாம் இருக்குது ம் ம் ஓகே ஓகே எங்கே தொலைச்சிங்கன்னு ஞாபகப்படுத்த முடியுமா ஓ ஓகே ஓகே ஓகே அகைன் போய் சர்ச் பண்ணி பார்த்தீங்களா ஓகே ஓகே ஓகே ஓகே ஃபைனல் இயர் வந்துதிருக்கீங்க பொறுப்பே இல்லை நெக்ஸ்ட்டு ஜாப் போகப்போறீங்க இவ்வளோ இர்ரெஸ்பான்ஸிபிலாக இருக்கக்கூடாது ஓகேயா ஓகே ஓகே ஓகே டூ ஒன் திங்க் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைன் பே பண்ணுங்கள் அதுக்கப்புறம் ஆஃபிஸ் ரூமில் போய் மூணு ஃபார்ம் கொடுப்பாங்க அதுக்கு அது வந்து ரெண்டு ஃபார்ம் வந்து ஆஃபிஸ் ரூமில் ஃபில் பண்ணிவிட்டு ஒரு ஃபார்ம் வந்து என்னோட ரூமுக்கு எடுத்துட்டு வாங்க வித் ஃபைனோடு ஆ ஆமாம் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைன் அப்போத்தான் திருப்பி அகைன் தொலைக்க மாட்டிங்கள்ல அதனால் அந்த ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைன்

ஆ ஆ எஸ் ஒன் வீக்ல ஐடி வந்துடும் டூ வீக்ஸில் எக்ஸாம் இருக்குதுல்ல கரெக்டாயிருக்கும் இப்போ நீங்கள் பே பண்ணீங்கன்னா ஓகே

ம் ஆ ஓகே